வண்டியில் ரொம்ப தூரம் போனால் வண்டி ரிப்பேர் ஆகிருச்சின்னா அதுக்கு பஞ்சர் ஓட்டுறது ஸ்கூர் டிரைவரு அது எல்லாம் வெச்சுக்கணும் பைக்லேயே ஹெல்மெட் போட்டுகிட்டு போகணும் ஆர்சி புக்கெல்லாம் வெச்சுட்டு போகணும் ஏன்னால் செக்கிங் பார்ப்பாங்க எல்லா பொருளும் பைக்கிலே வெச்சுட்டு போனால் தான் நமக்கு தோதாக இருக்கும்